இந்தியாவில் வந்துவிட்டு இங்கே நிறைய முக்கியமான நிறைய பண்டிகைகள் இருக்கு எல்லாத்தையும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் முக்கியமான பண்டிகை அப்படின்னு பார்த்தோனா தீபாவளி தீபாவளி வந்துவிட்டு எங்கள் எல்லோருக்குமே எல்லா மதத்தினரும் நல்லா கொண்டாடுவாங்க அது வந்துவிட்டு நரகாசுரன் வந்துவிட்டு இறந்த நாளை வந்துவிட்டு தீபாவளி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க அப்போ வந்துவிட்டு புது ட்ரெஸ் போட்டு பட்டாசுலாம் வெடித்து நிறையா இனிப்பு முறுக்கு அது மாதிரி நிறையா பலகாரம் சுட்டு பக்கத்துக்கு வீட்டுக்கெல்லாம் கொடுத்து நல்லா நாங்க அவங்களோட எல்லா ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி நல்லா கொண்டாடுவோம் அடுத்து ரம்ஜான் ரம்ஜான் வந்துவிட்டு நல்லா அதுவும் நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க அடுத்து வந்துவிட்டு நியூயர் நியூயர் அன்னைக்கு வந்துவிட்டு நாங்கள் எல்லோரும் பீச்சுக்கு போய்ட்டு கேக் வெட்டி எல்லோருமே ஒன்னாக செலிபிரேட் பண்ணுவோம் ஒன்னாக நல்லா நல்லா சிறப்பாக செலிபிரேட் பண்ணுவோம்

பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருந்து கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து அதலாம் நல்லாயிருக்கும் அப்றம் வந்துவிட்டு பொங்கல் பொங்கல் வந்துவிட்டு உழவரோட அந்த அவங்க பட்ட கஷ்டத்தைலாம் அன்னைக்கு சிறப்பாக எல்லோருமே கொண்டாடுவாங்க பொங்கல் அன்னைக்கி பொங்கல் வச்சு அது சாமிக்கு படைச்சி சூரியனுக்கு ஆரத்தி எடுத்து எல்லோரும் ஒன்னாக புது ட்ரெஸ் போட்டு அவங்க கொண்டாடுவாங்க அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்வாங்க உழவுறதுக்கு மாடு அப்போ ரொம்ப முக்கியோம்ல அதை அதை சிறப்பிக்கிற விதமாக மாடை குளிப்பாட்டி அலங்கரித்து அதுக்கு நிறையா டெக்ரேஷன்லாம் பண்ணி அதுக்கு படைச்சி கொண்டாடுவாங்க அதுக்கு அப்றம் அடுத்த நாள் வந்துவிட்டு காணும் பொங்கல் அப்படின்னு சொல்வாங்க காணும் பொங்கல் அன்னைக்கி நறையா வெளியில் உள்ள அந்த எடத்துக்கெல்லாம் போய்ட்டு வெளியில் உள்ள நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் அந்தமாதிரி எடத்துக்கெல்லாம் போய்ட்டு குடும்பத்தோடு ஒன்னாக போய்ட்டு அன்னைக்கு சந்தோஷமாக இருப்போம் காணும் பொங்கலுக்கு அப்றம் வந்துவிட்டு நாகூர் ஆண்டவர் அங்கே வந்துவிட்டு சந்தன கூடு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுங்க அங்கே என்ன பண்ணுவாங்கனா இந்த சந்தன அந்த மரப்பட்டைகள் இருக்கும் அதெல்லாம் வச்சு எழைச்சி சந்தனத்தை பெசைஞ்சி மசூதியில் வைப்பாங்க அது ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்துவிட்டு அந்த பெசைஞ்ச வந்து பக்தர்கள் சாப்பிட்டா அங்கே உள்ள நோய்கள் பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்வாங்க அது இன்னமும் ஐதிகமாக இருக்கு அது இன்னமும் பின்பற்றிகிட்டு வராங்க அப்றம் புனித வெள்ளி அப்படின்லாம் ஏசு உயிர்த்தெழுந்த நாள் அப்படின்னுலாம் சொல்வாங்க அடுத்து குருத்தோலை ஞாயிறு குருத்தோலை ஞாயிறுன்னா ஏசப்பாவோட உயிர்த்தெழுந்து மூணாவது நாள் வந்துவிட்டு அந்த தென்னை மட்டையோட இளம் கீரு இருக்குல அதை எடுத்துகிட்டு வந்து அதில் சிலுவை செஞ்சு அதை தேவாலயத்தை நோக்கி நாங்கள் எல்லா எடுத்துகிட்டு போவோம் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அடுத்த நாள் சிலுவை ஞாயிறுன்னு சொல்வாங்க அதல்லாம் எரித்து அந்த சாம்பலை நெற்றியில பூசிப்போம் தவக்காலம் அந்த நாற்பத்தெட்டு நாள் தவக்காலத்தில் அந்த சாம்பலை நாங்கள் நெற்றியில பூசிப்போம் அப்றம் வந்துவிட்டு மாங்கனித்திருவிழா காரைக்காலில் சொல்வாங்க அந்த அம்மையார் மாங்கனித்திருவிழா அப்படின்னு சொல்வாங்க அந்த அம்மையார் வந்துவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து புருஷன் வந்துவிட்டு இரண்டு மாம்பழம் கொடுப்பாங்க இரண்டு மாம்பழம் கொடுத்து அந்த ரெண்டு மாம்பழத்தை அந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க அப்படினா பசியோடு வர ஒரு தொழிலாளிக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்தட்றாங்க இன்னொரு மாம்பழத்தை வந்துவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேக்கிறாங்க திருப்பி கொடுக்குறாங்க அது டேஸ்ட்டாக இருக்கவும் அவங்க ஹஸ்பண்ட் இன்னொரு மாம்பழத்தையும் கொடு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கனா அய்யய்யோ அதை வந்துவிட்டு அவங்க பசியோடு வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க ஹஸ்பண்ட் வந்துவிட்டு நீ வந்துவிட்டு என் மனைவியே இல்லை நீ வந்துவிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியை விட்டே போயிடுறாங்க அதனால் காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணுறாங்க அப்படினா இறைவன்கிட்ட வேண்டி கூடை நிறைய மாம்பழம் வர வச்சுடுறாங்க கூடை நிறைய மாம்பழம் வச்சும் அவர் ஏற்றுக்கலயா அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பேய் அவதாரம் கேக்கிறாங்க பேய் அவதாரம் எடுத்து இறைவன்கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க அந்த காரைக்கால் அந்த மாங்கனித்திருவிழா கொண்டாடுகிறப்போ எல்லோரும் மாங்கனி எடுத்து அவங்க மேலே வீசி பூரித்து கொண்டாடுவாங்க அது ஒன்று அடுத்து வந்துவிட்டு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் வந்துவிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா வந்துவிட்டு கிஃப்ட் கொடுப்பாருன்னு அந்த மாதிரி எல்லா அதுக்கு கிறிஸ்டின் மதத்தவருக்கு மட்டும்தான் அது பிடிக்கும் அப்படின்னு இல்லை எல்லா மதத்தவருக்கும் அது பிடிக்கும் ஏனா வந்துட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பிள்ளைங்களுமே நம்புவாங்க அதுமாதிரியும் அவங்க கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து நிறையா கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பறதுனால நிறைய பேர் அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க சாக்லேட் கொடுப்பாங்க அப்படி நான் படித்தது வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலு அதனால் எப்போது அவங்க கிறிஸ்டின் ஃபங்ஷனை மட்டும்தான் நல்லா கொண்டாட மாட்டாங்கன்னு இல்லை எல்லா விழாவையுமே இந்துக்கள் முஸ்லிம் எல்லா விழாவையுமே எங்கள் ஸ்கூலில் வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க அந்த பாகுபாடு பாக்காமல் நல்லா கொண்டாடுவாங்க கிறிஸ்துமஸ் தாத்தா வந்துவிட்டு எங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறது நல்ல கருத்துகள் சொல்வது அதல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுடைய எல்லா விழாக்கள் தமிழர்கள்ளோட எல்லா விழாக்களும் சிறப்பான விழாக்கள் தமிழர்கள் வந்துவிட்டு ஒரு விழா அப்படின்னு வந்துடுச்சுனாலே தனித்தனியாக பாகுபாடு பாக்காமல் எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடுவாங்க